நான் ஓடுறதுக்கு தேர்ந்தெடுத்த பாதை நல்ல ரோடுதான் ஏன்னா மண் ரோட்டில் கல் ரோட்டில் ஓட முடியாது நடந்துட்டுதான் போம் முடியும் நல்லா ஓடனும் அப்படினா நல்ல தார் ரோடு இந்தமாதிரி தான் இருக்கணும் கல் எதுவுமே இருக்கக்கூடாது அதேமாதிரி நான் ஓடும் போது தனியாதான் ஓடுவேன் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸு யாராவது கூட வந்து ஓடும் போது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா அடுத்தவன் வந்து ஓடனும்ன்னு நினைப்பாங்கே ஓடக்கூடாதுன்னு நினைப்பாங்கே இதில் என்ன வேணாலும் நினைப்பாங்க நமக்கு தெரியாது அதனால் வந்துவிட்டு நான் தனியாதான் ஓடனும்ன்னு நினைப்பேன்